கேமராவை வெச்சு வெறும் ஃபோட்டோ மட்டும் கிடையாது வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் அது எப்போ தெரியும் மொதல் மொதலில் நான் எப்போ வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டேண்டர்ட் படிக்கும் போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் அதாவது இந்த கோவை கொண்டாட்டம் இந்த மாதிரி ஒரு பார்க்குக்கு போயிருந்த போது அங்கே தான் மொதல் மொதலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ அப்படின்றத எடுத்தோம் கேமரா மூலமா